எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா குயில் மயில் காகம் சிட்டுக்குருவி ஆந்தை போன்ற பறவைகள் எல்லாம் எங்கள் ஊரில் நிறைய பறவைகள் இருக்குது எங்கள் வீட்டுக்கு எதுர்க்க வந்து ரொம்ப காடு இருக்கறதனால அங்கே மயில் தான் அதிகமாக இருக்கும் எனக்கு அதனாலவே ரொம்போவே மயில் தான் பிடிக்கும் இப்போது மழை டைமில் கூட மயில் வந்து எதுர்க்க எங்கள் வீட்டில் எண்ண முடியாத அளவுக்கு பத்து பதினஞ்சுனு வந்து நிக்குது அதில் செம்மையாக இருக்கிறது ஆண் மயில் தான் ஆண் மயில் வந்து பறவை தோகை செம்மையாக வந்து விரிச்சு மழையில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கறனால ரொம்ப பிடிக்கும் அது அது மட்டும் இல்லாதுனால கோயில் இங்கே எதுர்க்க பிள்ளையார் கோயில் இருக்கறனால அதுக்கு எதுர்க்க மேலே கோயிலில் போய் உ உச்சியில் வந்து நின்றுகிட்டு இருக்கும் எங்கள் கிராமப் பகுதியில் எல்லாருமே ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க ஃபோட்டோவெலாம் எடுப்பாங்க அதனால எனக்கு ரொம்ப மயில் பிடிக்கும்